திருவண்ணாமலை வந்து ஒரு மலை மற்றும் காடு சார்ந்த ஒரு இடம் அதனால் வந்து இயல்பாக இங்கே வந்து மக்கள் வந்து பெரும்பாலும் விவசாயத்தில் ஈடுபடுவாங்க விவசாயத்தில் ஈடுபட்டால் கூட அது அந்த அளவுக்கு லாபகரமாக இருக்குமானு கேட்டால் அது தெரியாது காரணம் என்னென்னால் இங்கே ஆறுகள் அந்த அளவுக்கு இல்லை அதனாலே தண்ணி வசதியும் இங்கே கிடையாது மக்கள் வந்து பருவ மழை அப்புறம் வந்து கிணற்று பாசனம் இதை ரெண்டை நம்பி தான் இருக்காங்க பருவ மழை பொழிச்சிச்சு அப்படினா கிணற்று பாசனம் மூலயமா பண்ணுவாங்க அதனாலே விவசாயம் வந்து ஓரளவுக்கு லாபகரமாக இருக்குது ஆனால் அதிகமான லாபம்னு நம்ம சொல்லிவிட முடியாது ரெண்டாவதாக வந்து கோவில் வந்து அதிகமாக இங்கே இருக்கிறதுனால டூரிஸம் வந்து நிறையா அட்ராக்ட் பண்ணுது திருவண்ணாமலை அப்புறம் வந்து தொழில்னு பார்த்தோம்னா பெரிசா வந்து கனரக தொழிலெலாம் எதுவும் கிடையாது எல்லாம் வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் உதாரணத்துக்கு வந்து பாலை வந்து பதப்படுத்துவது அதுக்கப்புறம் வந்து ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் அதிகமாக இருக்குது வேணால் வந்து காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரணி செய்யாறு இந்த மாதிரி இடங்கள்ல தான் இப்போ தொழிற்சாலைகளெலாம் வர ஆரமிச்சுருக்கு பெரும்பாலான மக்கள் வந்து இங்கேருந்து அவுட்சோர்ஸிங் முறையில் வேலைக்கு போவாங்க திருப்பூரு பேங்க்ளூரு அந்த மாதிரி போவாங்க பெரும்பாலும் இங்கே வந்து விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சுற்றுலா வரக்கூடிய பயணிகளை நம்பி இங்கே பெரும்பாலான வாழ்வாதாரம் இருக்குது குறிப்பாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நகர மக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை நம்பி தான் இருக்காங்க அவங்க அதிகமாக வர வர வந்த இவர்களுக்கு வந்து இதை இதை பேஸ் பண்ணி தான் வியாபாரம் அதிகமாக இங்கே நடக்கும் இது வந்து எப்போ தெரிஞ்சுது அப்படினா கோவிட் டைமில் வந்து இது வெளிப்படையாக தெரிஞ்சுது சுற்றுலா பயணிகள் வரது கொறைஞ்சோன்ன இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளெலாம் அதிகமான பாதிப்புக்குள்ளானாங்க ஆனால் விவசாயத்துறை மட்டும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தது ஈவன்தோ விவசாயிகள் வந்து நல்லா விளைபொருட்களை உற்பத்தி செஞ்சால் கூட அது வந்து சரியான இடத்துக்கு போய் சேர்றதுக்கான ஒரு கட்டமைப்புகளெலாம் எதுவும் இல்லை அதுக்கான கட்டமைப்பு வசதிகளை வந்து அரசாங்கம் வந்து செஞ்சுக்கிட்ருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா உழவர் சந்தை மாதிரியான அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளே அவங்களோட பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதற்கான வழிமுறைகள எல்லாம் அரசாங்கம் செஞ்சுக் கொடுத்துட்ருக்காங்க அந்தந்த கவர்மெண்ட் டிப்பார்ட்மெண்ட் மூலயமா பண்ணி கொடுத்துக்கிட்ருக்காங்க இப்படி தான் போயிகிட்ருக்கு திருவண்ணாமலையோடய வருமானம் பெரும்பாலும் இங்கே வந்து அரசுத் துறை சார்ந்த வேலைகளுக்கு வந்து இளைஞர்கள்லாம் அதிகமாக விண்ணப்பிப்பாங்க பெரும்பாலும் தனியார் வேலைகளுக்கும் போவாங்க எல்லாமே கலவையாக தான் இருக்குது எதையும் வந்து மக்கள் வந்து அதிகமாக டிப்பண்ட் பண்ணி இல்லை கலவையாக இருக்காங்க பெரும்பாலும் வந்து துணி க துணி சார்ந்த இந்த திருப்பூர் ஈரோடு அந்த மாதிரி இதுக்கு அவுட்சோர்ஸிங் போவாங்க இப்படி தான் இருக்குது திருவண்ணாமலை